நான் எனக்கு டைம்பாஸ்னால் நிறைய இருக்குது ஒன்று வந்து நாய்க்குட்டிகூட விளையாடுவேன் அப்புறம் வந்து நாய் அது நான் வந்து நான் ரியோன்னு ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன் அவன்தான் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஒரு பிரதர் இருந்துமே அவன் எனக்கு வந்து ஒரு செகண்ட் பிரதர் மாதிரி ஹான் அவன்தான் எனக்கு எல்லாமே அவனை அவனை வம்பிழுத்து அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் காதை பிடிச்சு திருகி அவனை தலையில தடவி விட்டு அந்தமாதிரி விளையாடுறதுன்னா அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதுதான் எனக்கு இது வந்து எனக்கு நிறையா பொழுதுபோக்குக்கு நிறைய இருந்தாலுமே எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னா அவன்கூட இருக்கிறது மட்டுந்தான் முழுக்க முழுக்க அவன்கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டுந்தான் எனக்கு டைம்பாஸ்னு சொல்லுவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் எப்படி சொல்கிறது நான் எத்தனையோ நாய் நாய்க்குட்டி இருந்தாலுமே எனக்கு வந்து இவந்தான் எனக்கு எல்லாமே இப்போ எப்படின்னா அவனுக்கு வந்து அவனுக்கு வாய் இருந்தால் அவன் இப்போ மனு இப்போ மனுஷன் மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சிடுவான் அந்தமாதிரி வந்து அவனோட கான்வெர்சேஷன் எல்லாமே நான் புரிஞ்சிப்பேன் என்னோடய கான்வெர்சேஷன் எல்லாமே அவன் புரிஞ்சிப்பான் ஸோ இப்போ நான் வந்து காலையில காலேஜ் வரும்போது காலேஜ் வரும் கிளம்பிட்ருக்கம்போது க லைட்டாக டைம் கிடைக்கும்போது அவன்கூடதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போ காலேஜ் விட்டு வீட்டுக்கு போன உடனேவே நான் சாப்பிடக்கூட இல்லாமல் அவன்கூட மட்டுந்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணு பண்ணுவேன் அதுக்கப்புறந்தான் வந்து பாக்கி எல்லா வேலையுமே நான் பார்ப்பேன் இன்னொன்று என்னன்னா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அம்மா வந்து இப்போது குக் பண்ணுறாங்க அப்படின்னா காலையிலே அம்மா வந்து குக் பண்ணுவாங்க காலையில் ம மதியானத்துக்கு சேர்த்து அம்மா காலையில் குக் பண்ணிடுவாங்க காலையில் மதியானதுக்கு ரெண்டுமே அவங்க பண்ணிடுவாங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ் அதுமாதிரி ஒன்று பசிக்கும் எல்லாருக்குமே அதுமாதிரி ஸ்னாக்ஸ்ன்னு வரும்போது நான் வந்து பண்ணுவேன் நான் ஸ்னாக்ஸ் நிறைய டைம் வந்து நைட் டின்னர் கூட நாந்தான் பண்ணுவேன் இதுதான் எனக்கு வந்து குக் பண்ணுறதில் கொஞ்சம் இன்டரெஸ்ட் இருக்குது இதுதான் வந்து இதுவுமே வந்து என்னோடய டைம் டைம் பாஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் ஒன்றா இருக்குது இன்னொன்று என்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன் கிராஃப்ட்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு ஹாபி மாதிரி அதுவுமே வந்து எனக்கு ஒரு டைம் பாஸ் தான் அதைவச்சு நான் நிறையா இதுவரைக்கும் இயர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு சும்மா ஒரு டைம் கிடைக்குற நேரத்தில் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது ஜுவல்ரி மேக் பண்ணுறதெல்லாம் வந்து நான் நிறைய இயர்ன் பண்ணியிருக்கேன் இதுவுமே எனக்கு ஒரு வந்து ஒரு பெஸ்ட்டு டைம் பாஸ்னு சொல்லலாம் இன்னொன்று என்ன ட்ராயிங் நிறையா பண்ணுவேன் சும்மா இருக்க டைம் எதாச்சும் எதாச்சும் எதாக இப்போது இப்போ வந்து ஒரு ஒரு நேச்சர் வந்து பார்க்குறேன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பேர்ட்ஸ்ஸும் அந்த ட்ரீஸ் அப்புறம் அந்த செடி அதெல்லாமே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன் எதோ தோணுனதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அதைமாதிரி இன்னொன்று என்னன்னா புக்ஸ் படிப்பேன் புக்ஸ் படிக்கிறது என்னன்னா வந்து பாரதியார் கவிதைனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடது அப்புறம் அப்துல்கலாம் எழுதுன அந்த அக்னிசிறகுகள் கதை அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அவங்க இப்போ வந்து பாரதியார் ஃபோட்டோ வந்து என் வீட்டில மாட்டி வச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து அவரோட கவிதைன்னா ரொம்ப பிடிக்கும் கவிதை பிடிக்கும் அது வந்து இப்போது ஒரு ஒரு ஒரு கவிதைக்கும் ஒரு ஒரு தாளம் ஒரு ராகம் அதை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதை நான் தெரிஞ்சிக்கிறதுக்காக ஃபோன்ல வந்து யூடியூப்ல போட்டு அதை பாரதியார் பாட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சிக்கிட்டு அதுகூட சேர்ந்து நானுமே பாடிக்கிட்டுருப்பேன் அவரோட கவிதை எல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் பெண்களுக்கு வந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரு அதனால் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபெமினிசம் இப்போ அந்தமாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும் அதைமாதிரிதான் நான் இருக்கேன் இப்பவுமே இருக்கேன் ஆனால் அவர் அந்தமாதிரி எழுதியிருக்கறதுனால எனக்கு பிடிக்கும் அந்த அதனால் அதை தான் எனக்கு நிறைய டைம் இதை மாதிரி உக்காந்து நான் பண்ணிக்கிட்டிருப்பேன் அப்புறம் சிங் பண்ணுவேன் நிறையவே பாட்டு பாடுவேன் நிறைய டைம் வந்து பாட்டு பாடி நல்ல பேர் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பாட்டு பாடுறது எனக்கு தோணுன மாதிரி கதை எழுதுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன எதாச்சும் என் லைஃப்ல நடந்த கதை அதெல்லாமே எழுதிகிட்ருப்பேன் அதை வந்து அதைமாதிரி எழுதுகிறது வந்து இப்போ எனக்கென்னன்னா இப்போ நான் எழுதுகிறது பின்னாடி வந்து யாராச்சும் வந்து என் எனக்கு சம்மந்தபட்டவங்க என்னோடய சொந்தக்காரங்கள் இந்தமாதிரி வந்து நான் எழுதுகிறது கதை வந்து அவங்க பார்க்கம்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் மாதிரி இப்போ வந்து இந்த பொண்ணு இந்தமாதிரி பண்ணியிருக்காளே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி அதை அதுக்காக இந்தமாதிரி கதை எழுதுவேன் அதுதான் எனக்கு டைம் பாஸ்மே எனக்கு எதோ தோணுனதை நான் செஞ்சிக்கிட்டேதான் இருப்பேன் ஒன்னுவிடாமல் நான் பண்ணிக்கிட்டேதான் இருப்பேன் கொஞ்சங்கூட வந்து சும்மாவே இருக்கமாட்டேன் எதாச்சும் பண்ணிக்கிட்டேதான் இருப்பேன் இந்தமாதிரி புக்ஸ் படிக்கிறது பாட்டு பாடுறதுதான் சொன்னேனே நைட் டைம்லதான் உக்காந்து டெய்லியுமே நைட் டைம் ஒரு எயிட் ஆர் நயனோ கிளாக் வந்து யூடியூப்ல ஏதாச்சும் பாட்டு போட்டு லிரிக்ஸ் எடுத்து நானாகவே மனப்பாடம் பண்ணி நானாகவே பாடிக்கிட்ருப்பேன் பாடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி வரைக்கும் வந்து நான் பாடுறது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது கொஞ்சம் எதோ நான் வந்து ஒரு பெரிய சிங்கர்கிட்ட வந்து பாட்டு கற்றுக்கிட்டேன் ஒரு ஸ்கூல் ட ஸ்கூல் டேஸ்லலாம் பெரிய சிங்கர்கிட்ட பாட்டு கட்டு கற்றுக்கிட்டதுனால அவங்களை பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துது ஓ பரவாயில்ல நம்ம இவங்கள்கிட்ட கற்றுகிட்ருக்கோம் அதை நான் வந்து நான் கற்றுக்கணுனு ஆசைப்படவே இல்லை ஆனால் எதோ ஒரு சுச்சிவேஷன் நான் அவங்கள்கிட்ட நான் கற்றுக்குற சுச்சிவேஷன் வந்ததனால நான் கத்துக்கிட்டேன் அவங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துது இவங்கள்கிட்ட நம்ம இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட கற்றுக்கிட்டமே நம்ம பாடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்போ நான் வந்துட்டு ஒரு நான் சிங் பண்ணுகிற ஷோவ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சான்ஸ் கிடச்சா நல்லாதான் இருக்கும் அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்தமாதிரி வந்து குக் பண்ணுகிறது அம்மாக்கூட ஹெல்ப் பண்ணுகிறது வீட்டு வேலை நிறைய செய்வேன் இதுவுமே ஒன்று நான் வீடு பெருக்கிறது தொடைக்கிறது துணி துவைச்சு போடுறது பேக் இதெல்லாமே வந்து நார்மலாக இது எல்லாரும் செய்கிறதுதான் இதை நான் வீட்டில செய்கிறது என்னென்னா படிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ படிக்கமாட்டேன் படிக்கிறது வந்து நான் சொன்னேனே எனக்கு வந்து படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லமுடியாது இல்லைனும் சொல்லமுடியாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சினிமா இன்ட்ரெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ட்ராயிங் வரையுறது கிராஃப்ட் பண்ணுறது இதைமாதிரிதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதனால் நான் படிக்கிறதை கூட அவ்வளோவா தொடமாட்டேன் அதை விட்டுட்டு பாக்கி இந்தமாதிரி நான் சொன்னது எல்லாமே நான் செஞ்சிக்கிட்ருப்பேன் இதுதான் என்னோடய டே பை டே என்னோட ரொட்டின்ல வந்து எனக்கு ஒரு டைம் பாஸ் ஒரு பொழுதுபோக்குனா இதுதான் எனக்கு நடந்துக்கிட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கள் அம்மாகிட்ட டெய்லியுமே திட்டு வாங்குவேன் வேலை வந்து ஒன்று தப்பாக எதாச்சும் பண்ணிட்டு வேலை செய்கிறது பிடிக்கும் ஆனா எதாச்சும் தெரியாமல் தப்பாக பண்ணிட்டேனால் எங்கள் அம்மாகிட்ட ரொம்ப நிறையாவே திட்டு வாங்குவேன் அது வந்து எனக்கு நான் அந்த டைம்ல வந்து அவங்க திட்டுறது ஒருமாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உக்காந்து சிரிச்சிக்கிட்டிருப்பேன் அம்மாகிட்டதானே திட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு இந்தமாதிரி சிரிச்சிக்கிட்டிருப்பேன் அதுவுமே எனக்கு ஒரு எங்கள் அம்மாக்கூட அப்படி வம்பிழித்து விளையாடுறதே எனக்கு அது ஒரு டைம் பாஸ் அப்புறம் அம்மாக்கூட வந்து அம்மாக்கூட மட்டுமே நான் வந்து எங்கேயாச்சும் வெளியில போகிறது அவங்கக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்கக்கூட வந்து ஹோட்டல் அப்புறம் பார்க் போகிறது கோவில் போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ நான் வந்து அவங்ககூட போனால் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னா நான் அவங்கக்கூட போய்ட்டு நான் ஒரு அது ஒரு டைம் பாஸ் பண்ணுவேன் நான்